எனக்கு உணவு வகையில் முக்கியமானது நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுல நாங்கள் வளர்க்குறோம் அது என்ன பண்ணணும் எனக்கு நல்லா உடம்புக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அதேமாதிரி நல்லா காரம்சாரமா வீட்லையும் செய்வாங்க செஞ்சவொடன்னே நான் என்ன பண்ணுவேன் அதை நான் விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூ மூணு வேளை கொடுத்தா கூடோ அதை நான் விரும்பி சாப்பிடுவேன் ஏன்னால் எங்கள் ஃப்ரெண்டுங்களும் அதேமாதிரி அதை தான் விரும்பி சாப்பிடுவானுவோ அவனுவோ ஹோட்டலில் அங்கேயும் இங்கேயும் கூட்டுன்னு போய் கறி சாப்பிட எனக்கு கற்றுக் கொடுத்தானுவ அதிலிருந்து எனக்கு நாட்டுக்கோழிங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி பூரி அதுங்கக் கூட தொட்டுக்குன்னு அந்த நாட்டுக்கோழி எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அந்த சப்பாத்தி பூரி நாட்டுக்கோழி அதுங்கக் கூட சேர்ந்து சாப்பிட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே எனக்கு எப்போயுமே சைவம் பிடிக்காது அசைவம் என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் நாட்டுக்கோழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்